எனக்கு பிடித்த சமையல் குறிப்பு வந்து ரசோந்தான் ஏன்னா ரசம் வந்து சாப்பிடோன்னா ஈஸியாக டைஜெஷன் ஆயிடும் இன் டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்காது அது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சில்லாம் இதான் நமக்கு சளி எதா பிடிச்சிச்சினா ரசம் ரசம் குடிச்சோன்னா நான் சளியெல்லாம் நல்லாயிடும் ரசம் வந்து ஈஸியாக நம்ம டக்குன்னு வீட்டில் வந்து ஒரு அஞ்சு நிம்ஷத்தில் செஞ்சிட்லாம் ரசோன்னா என்ன ஒரு கடையில் எடுத்து பூண்டு போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் தக்காளி போட்டு வச்சோன்னா ரசம் கமகமன்னு ரசம் ரெடியாயிடும் சளி உடம் சரியில்லை டைஜெஷன் ப்ராப்ளம் இருந்துச்சின்னா நம்ம ரசம் குடிச்சு வந்தா நல்லாயிடும் ரசம் வந்து இம்மினிட்டிக்கு வந்து டெவலப் பண்ணும் ஸோ எல்லாம் ஹோட்டலையும் பார்த்தா எல்லாம் சாப்பாடு பின்னாடி வந்து ரசந்தான் குடி குடிப்பாங்க ஸோ வந்து ரசம் வந்து ஈஸியாக செஞ்சில்லாம் அதனால் ரசோந்தான் எனக்கு பிடிச்ச இது ரசத்தோட உருளக்கிழங்கள் பொரியல் இருந்துச்சின்னா இன்னும் சூப்பராக இருக்கும்